நான் பெரிய சிலை சிற்பத்தை அந்த மாதிரி எதுவும் செஞ்சதில்லை ஆனால் சின்னச் சின்ன சிலைகள வந்துட்டு நான் சின்ன வயதாக இருக்கும் போது செஞ்சுருக்கேன் ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க தென்தமிழகத்தில் மோ மோஸ்ட்லி எல்லா பக்கமும் பயங்கரமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது ஏன்னால் முதற்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது விநாயகர் அப்படிங்கறது தான் எந்தக் கோவிலுக்கு நீங்கள் போனாலும் பார்த்திருப்பீங்க எல்லா கோவிலுக்குப் போகிறதுக்கு முன்னாடியுமே முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கு கும்பிடக்கூடிய கடவுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் முதற்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ அதனால் தான் அந்தப் பண்டிகையை வந்து நம்ம பயங்கர சிறப்பாக நம்ம தமிழகத்தில் கொண்டாடிட்டு வர்றோம் ஸோ அந்த விநாயகர் சிலை வந்துட்டு ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்போயும் ஒவ்வொரு தெருக்கள்லேயும் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இல்லை சில வீடுகளில் வைப்பாங்க ஆனால் ஒவ்வொரு தெருக்கள்லேயும் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் கண்டிப்பாக விநாயகர் சிலை அப்படிங்கறது வச்சு அந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்தப் பண்டிகையை கொண்டாடிட்டு வருவாங்க அங்கே ஆடு ஆடுவாங்க டான்ஸ்னு டான்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் பாட்டுப் போட்டி அப்படிங்கறது நடக்கும் நிறைய கொழுக்கட்டை அப்படிங்கறத செஞ்சு உணவெல்லாம் செஞ்சு கடவுளுக்குப் படைப்பாக விநாயகருக்குப் படைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த ஒரு வாரம் ரெண்டு வார காலங்கள் நடந்துட்டு வந்துட்டிருக்கும் அப்போ நம்ம பார்ப்போம் ரோடு சைடில் எங்கேயாவது நம்ம நடந்து போயிட்டிருக்கும்போதோ இல்லை நம்ம வாகனங்களில் போயிட்டிருக்கும்போதோ பார்ப்போம் அழகழகாக கலர் கலராக கண்ணுக்கு மெருகூட்டக்கூடிய நிறைய விதமான கலர்களில் விநாயகர் சிலை அப்படிங்கறத வச்சிருப்பாங்க ரொம்பப் பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும் சில பக்கம் சின்னதாக அழகாக குட்டியாக வச்சிருப்பாங்க அதை பார்க்கும் போது நம்மக்கிட்ட ஒன்று இல்லையே நம்மளுக்கும் அந்த மாதிரி வேணும் நம்மளும் செய்யணும் அப்படிங்கற ஒரு ஆசை வந்துருக்குது அப்படி வரும்போது தான் நம்மளும் செய்யலாம் அப்படின்னுட்டு நம்ம ஊரில் களிமண் அப்படிங்கறது சாதாரணமாக எல்லா கிராமப்புற இடங்கள்லேயும் கிடைக்கும் ஸோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம சின்ன வயசில் செஞ்சுச் செஞ்சு விளையாடிருப்போம் களிமண்ணை வச்சு நிறையா விதமான அம்மிக்கல் ஆட்டாங்கல் இது மாதிரி சின்னச் சின்ன வயசில் விளையாட்டுப் பொருட்கள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம விநாயகர் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு ஸோ காட்டுக்கு தோ காட்டுக்கெல்லாம் போய் களிமண் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த விநாயகர் செய்யலானுட்டு நம்ம போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க நம்ம அப்பா அம்மா எங்கே போகிற சேத்தில் எதுக்கு கை வைக்கிற கால் வைக்கிற இதெல்லாம் நீ பண்ணி என்ன பண்ணப் போகிற அப்படின்னு கண்டிப்பாக திட்டுவாங்க எல்லா பிள்ளைகளையுமே அம்மா அப்பா சேத்தில் விளையாட போனால் கண்டிப்பாக திட்டுவாங்க அதுவும் களிமண்ணுங்கும் போது அது உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கையில் காலில் பட்டுச்சுன்னால் அது கொஞ்சம் விடுறதுக்கு நல்லா கழுவணும் கலர் ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டா ஒரு மாதிரி கரு கருப்பு கலரில் இருக்கும் ஸோ அதெல்லாம் வேணாம் வேணாம்னு திட்டுவாங்க இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுற அதுவும் பொண்ணு பொண்ணெல்லாம் எதுக்கு கடவுள் சிலை செய்கிற அந்த மாதிரிலாம் நம்ம பாட்டிங்களும் திட்டி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இருக்குது ஸோ நான் அதே மாதிரி காட்டுக்கெல்லாம் போய் அந்த சிறு களிமண்ணு எடுத்துட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுருக்கேன் கடவுளை செஞ்சு அது வந்துட்டு பெருசாக என்னால் செய்ய முடியாது பிரம்மாண்டமாகலாம் செய்ய முடியாது சின்னதாக அழகாக விநாயகர் வடிவத்தில் ஒன்று செஞ்சு அதை கொழுக்கட்டெல்லாம் படைச்சு நானும் கோவிலில் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பூஜை ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்து விளக்கெல்லாம் ஏற்றி அதெல்லாம் நானும் ஒரு வாரம் பண்ணி படையல்லாம் படைச்சுட்ருப்பேன் அப்புறம் அந்தக் கோவில் சிலைகளெல்லாம் வந்துட்டு கொண்டு போவாங்க அது அப்படியே வச்சிருக்கறதில்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆனதுக்கப்புறம் கடல்லேயோ இல்லை ஆற்றிலயோ கரைக்கறதுக்கு எடுத்துட்டு போவாங்க பெரிய வாகனங்களில் வச்சு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் வண்டி போயிகிட்டே இருக்கும் அதை கரைக்கிறதுக்கு ஆத்தில் ஸோ நம்மளும் நம்ம வீட்டில் வச்சிருக்க அதையும் கரைக்கணும் அதே மாதிரி நானும் சண்டை போட்டுட்டு அவங்கக்கூட போயே ஆவேன் போய் ஆவேன்னு என்னோடய குட்டி விநாயகர் செலை அழகாக இருக்கும் அதை எடுத்துட்டு நானும் போக போவேன்னு அடம் பிடிப்பேன் வீட்டில் நீ மட்டும் எங்கே போகிற தனியாக போகிறேன்னு விடவே மாட்டாங்க இருந்தாலும் நான் போகணும் போகணும்னு அடம் பிடித்து அழுது அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணி நானும் அந்த விநாயகர் சிலையை எடுத்துட்டுப் போய் ஆத்தில் கரைத்துட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி வரும் போது இந்த மாதிரி கல் விநாயகர் சிலை நானே என் கையில் குட்டியாக அழகாக செஞ்சு அதுக்கு படையல் படைச்சு அது பூஜையெல்லாம் பண்ணி அந்த ரெண்டு வார காலங்களில் கொழுக்கட்டை எல்லாம் வச்சு நானும் கோவிலுக்கு எடு கோவிலுக்கெல்லாம் எடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போய் ஆத்தில் கரைத்திட்டு வருவேன் ஸோ இது நான் பண்ணேன்னு ஒரு சிலை அப்படின்னா அது விநாயகர் சிலை தான் அது எனக்குப் பிடித்த கடவுள் அப்படின்னா விநாயகர் தான் ஸோ அந்த சிலைய தான் நான் பண்ணியிருக்கேன்